எங்கள் கோபி ஊர் சைட் பார்த்தீங்கன்னா கோபி டூ அத்தாணி ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் ஒரு தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அந்த வழியாக போகும்போது ஃபுல்லுமே வயக்காடாக தான் இருக்கும் நெல் மட்டும் தான் போடுவாங்க எல்லா வருஷமும் பக்கத்தில் வீடுமே அதிகமாக அங்கே இருக்காது நம்ம நின்று பார்த்தா கடைசி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்குமே ஃபுல்லுமே வயலாக இருக்கும் எனக்கு அந்த பகுதி ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடேயும் தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னால் ஒரு டிராவல் ஒரு முப்பது கிலோமீட்டர் அந்த ஏரியா நல்லாயிருக்கும்